ஹலோ கார்த்திக் ட்ராவல்ஸுங்களாங்க எனக்கு கொஞ்சம் கார் கொஞ்சம் கிடைக்குமாங்க ஒரு டிரைவரோட கார் கொஞ்சம் கிடைக்குமா ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் ஃபேமிலி ஃபேமிலி பிரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து டூர் போலாம்னு ஒரு பிளான் போட்டுருக்கோம் ட்ரிப்பாக போலாம்னு ஹாலிடேஸில் கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு நாலு கொடைக்கானல் ஊட்டி இந்தமாதிரி பக்கத்தில் உள்ள கொஞ்சம் ஊருக்கெல்லாம் டூர் போலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களும் வர்றாங்க ஒரு பதிமூணு பேர் இருப்போம் மூணு நாள் ட்ரிப்பு ஒரு கொஞ்சம் நல்ல பெரிய காராக தவேரா ஜீப் அந்தமாதிரி எதாவது பெரிய கொஞ்சம் காருங்களாக இருந்தால் இருந்தால் வசதியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வேற இருக்காங்க பதிமூணு பேர் இருக்கோம் டிரைவரும் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் ட்ரைவர் கொஞ்சம் குடி பழக்கம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பேமிலியாக போகிறோம் சேஃப்பாக இருக்கணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா வசதியாக இருக்கும் பேமெண்ட்லாம் நான் நான் இப்போ பாதி பே பண்ணிடுவோம் பேலன்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் புல்லாக அமவுண்ட்டும் பே பண்ணிடுவோம் என்னன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா வசதியாக இருக்கும் மூணு நாளைக்கு வேணும் என்னோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் கீழ வீதி வீட்டு நம்பர் நூற்றி நாலு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும்